இப்போ சுற்றுலா பயணிகள் தமிழ்நாட்டுக்கு யாருனா வராங்கன்னால் அவங்களுக்கு பொழுதுப்போக்குக்காக தமிழ்நாட்டில் இருக்கற நிகழ்வுகள் என்னென்னா இந்த ஸாரி இந்த இதெல்லாம் நெய்வாங்கள்ல புடவ நெய்தல் இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல அந்தமாரி இதெல்லாம் வந்து பார்க்கலாம் ஏன்னா ஊரில் வந்து மக்கள் அந்த நூல் எடுத்து நூலை அந்த இது பிரிச்சு இந்த பட்டு சேலை கூட இது பண்ணுவாங்க தயாரிப்பாங்க நெய்வாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்தமாரிலாம் இருக்கும் அந்த மாதிரி காஞ்சிபுரம் சைடு போனீங்கன்னால் அந்தமாரி இதெலாம் பா நிறையா பார்க்கலாம் மக்கள் ஒரு ஒரு வீட்டுக்குமே தனியாக பட்டு வந்து நெய்வாங்க பட்டு ஸேரி பட்டு சேலைங்கள் எல்லாம் அந்தமாரி ஆனால் இதுகள் எல்லாம் பார்க்கலாம் ஏன்னா அவங்களுக்கு புதுசாக இருக்கும் இந்த சுற்றுலா பயணிகளுக்கு அதை பார்க்க புதுசாக இருக்கும் அந்த மாதிரி இது இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புலியாட்டம் இதெல்லாம் இருக்குது நிறையா இந்த ஆட்டெமெல்லாம் ஆடுவாங்க புலியாட்டம் ஒயிலாட்டம் இந்தமாரி நிறையா நடனங்களெலாம் இருக்கும் நடன கலைகளெலாம் அதுமாரி நடன கலைகள் பார்க்கலாம் எங்கே இங்கே ஆடுகிற ஆட்டம் பார்த்தா புலியாட்டம் ஒயிலாட்டம் இதமாரி நிறையா ஆடுவாங்க அதேமாரி கரகாட்டம் கரகாட்டம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒன்று எங்கள் எங்கள் ஊர் சைடில் எங்கள் ஊரில் நிறைய கரகாட்டமெல்லாம் ஆடுவாங்க அந்த தலையில் வந்து சின்னதாக அந்த கரகம் இருக்கும் குடம் மாரி இருக்கும் அதை வந்து தலையில் வச்சு அதை கீழ விழாத அளவுக்கு அதை வந்து பேலன்ஸ் பண்ணி ஆடுகிற மாரி இருக்கும் அது தான் வந்து கரகாட்டம் அதை வந்து தனியாக அதுக்கு வந்து தனியாக பயிற்சியெலாம் எடுக்கணும் எல்லாம் எல்லோராலையும் உடனே வந்து அவ்வளோ சீக்கிரல்லாம் ஆட முடியாது அதை அதை தலையில் பேலன்ஸ் பண்ணவே தனியாக நம்ம ப்ராக்டீஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அவ்வளோ அவ்வளோ ஈஸியாக அதிலேயே கூட அந்த கரகாட்டத்தில் வந்து கீழே வந்து பின்னை வச்சுட்டு அது கண் இமை இருக்குதுல கண் இமையில் எடுப்பாங்க அது ஒரு டேலண்ட் எங்கள் நாங்கள் ஸ்கூல் படித்த காலத்தில் வந்து எங்கள் க்ளாஸ் பொண்ணு ஒன்று வந்து டேன்ஸ் ஆடுச்சு கரகாட்டம் அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து கரகம் வந்து பார்த்தேன் கரகாட்டம் மற்றவங்கலாம் வந்து அந்த அவங்கள் வந்து அவங்கள் வந்து ஓரளவுக்கு ப்ராக்டீஸ் நல்லாவே நல்லாவே ஆடுவாள் அதனால் என்ன அப்படினா தலையில் அப்படியே பேலன்ஸ் பண்ணி ஆடிட்டாள் மற்ற கூட ஆடினவங்க வந்து அந்த கரகத்தை வந்து கயிறு மாதிரி சின்னதாக ஒன்று கட்டி கழுத்தோடு சுற்றி இது பண்ணி கீழே விழாத அளவுக்கு ஆட வராது ஏன்னா ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜில் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜில் யாருக்கும் வந்து அந்த அளவுக்கு பேலன்ஸிங் வராது அவங்க வந்து என்ன பண்ணலாம் அழகாக அந்த கயிறு கட்டு இதுமாரி பண்ணலாம் நல்லா ப்ராக்டீஸ் பண்ணிட்டாங்கன்னால் அவங்களுக்கு அழகாக பேலன்ஸ் பண்ண தெரியும் அது அதை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே கீழே அந்த ஊசியை கண்ணால் இப்படி எடுக்கிற மாதிரி ஒரு ரொம்ப நல்லா பண்ணுச்சு இதமாரி தமிழ்நாட்டுக்குன்னு நிறையா பாரம்பரிய கலைகள் பொழுதுப்போக்குகள் நிறைய இருக்குது அது மாதிரி சிலம்பாட்டமெலாம் இருக்குது சிலம்பாட்டம் ஆடுவாங்க தெருக்கூத்து ஆடுவாங்க தெருக்கூத்தில் வந்து நாடகமெல்லாம் போடுவாங்க கூத்து போட்டு நாடகம் போட்டு நிறையா வேஷம் போட்டு இந்த பழங்காலத்து கதைகளெலாம் இருக்குதுல அதெல்லாம் நாடகம் வேஷம் வேஷம் அது நாடகம் மூலமா எல்லாத்துக்கும் மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் வேஷம் போட்டு இந்த ராமாயண கதைகள் மாஹாபாரத கதைகள் இந்தமாரி நிறைய கதைகளெலாம் வேஷம் போடுவாங்க இன்னும் நிறையா தெருக்கூத்து இந்தமாரி நிறையா இருக்குது இதுமாரி நிறையா வந்து வெளிநாட்டுப் பயணிகள் சுற்றுலாப் பயணிகள் வராங்கன்னால் இந்தமாரி தமிழ்நாட்டில் பார்க்கறதுக்கு நிறையா விஷயங்களெலாம் இருக்குது எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்பட என்ஜாய் பண்ணலாம்